ஊருக்குள்ளே ஒருத்தர் பெட்ஷீட் விற்றுட்டு வந்தாப்புடி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இதை காட்டிட்டு இருந்தார் நானும் பார்த்துட்டு சரி வேண்டாம்னு தான் முடிவு பண்ணுணேன் ஆனால் நல்லா இருக்குதுன்னு கான்ஃபிடென்டாக சொன்னாப்புடி அதை பேசி வாங்கிட்டேன் அவர் பேசி வித்துட்டு போய்ட்டாப்புடி அந்த பெட்ஷீட்டை அவன் கண்ல காட்டும் பொழுது நல்லா மெதுமெதுன்னு நல்லாதான் இருந்துச்சு ஆனால் அது ஃப்யூச்சர்ல வந்து ஒரு நாளடைவில் கொஞ்ச கொஞ்சமாக பின்னாடி அது என்ன லேயர் போட்டு ஒட்டிருப்பான்னே தெரியலை ஆட்டோமேட்டிக்காக அது கிழிஞ்சுப்போச்சி கிழிஞ்சுப்போய் அதுக்குள்ளாற இருக்கிற பஞ்செல்லாம் நார் நாராக பெட்ஷீட்டே சும்மா ஒரு ஒதர்னாலே கொட்டுது பஞ்சு கொட்டிப்புட்டு வெறும் இப்போ இது மட்டுந்தான் நின்றுக்கிட்டு இருக்குது அதை அது அது என்ன ரேட் போட்டு வாங்கினேன் எதுக்கு பத்து காசுக்கு ப்ரோஜனம் இல்லை பெட்ஷீட் கொஞ்சம் கூட ஒர்த்தே கிடையாது எல்லா சைடுமே ஆட்டோமெட்டிக்காக அதெல்லாம் பிச்சிக்கிட்டு போது இதை விக்கணுங்கறத்துக்கொசரமே கொண்டு வந்து எங்க தலையில் கட்டுன மாதிரி இருக்குது